ஆ டைலருங்களாம்மா நீங்கள் நான் லலிதா பேசுகிறேங்க போன வாரம் வந்து துணி கொடுத்துருந்தேன் ஷர்ட் கொடுத்துருந்தேங்கள ஷர்ட் கொடுத்துருந்தேன் தைக்கிறதுக்கு ஹலோ ஆ ஆ ஷர்ட் கொடுத்துருந்தேம்மா தைக்கிறதுக்கு ஹலோ ஆ கேட்குறீங்களா

ஆ ஷர்ட் கொடுத்துருந்தேன் போன வாரம் தைக்க கொடுத்துருந்தேம்மா உங்கள் கிட்டே ஆ கொடுத்துருந்தேன் ஆனால் நான் எக்ஸ்எல் எக்ஸ்எல் அளவுதான் கொடுத்துருந்தேன் ஆனால் நீங்கள் டபிள் எக்ஸ்எல் அளவு தைச்சுருக்கிங்க

பட்டன் சரியாக இல்லை ஆ ரொம் ம் ம் ஆ இப்போ ரொம்ப கொஞ்சம் லூசாக இருக்குது ம் ரொம்ப லூசாக இருக்குது என்ன பண்ணுறதும்மா நீங்களே சொல்லுங்கள் இல்லை இப்போ நான் திரும்ப கொண்டாந்து கொடுத்தேன்னா சார்ஜ் இப்போ எக்ஸ்ட்ரா கேட்பிங்களா டபிள் சார்ஜ் கேட்பீங்களா ஆ நார்மலாகதான் கேட்பீங்க ம் மா ம் சரி அதுதான் கொஞ்சம் எல்லாம் லூசாக இருக்குது எப்போ வரட்டும் ரெண்டு நாள் கழித்து வரட்டுமா ம் ஆனால் கொஞ்சம் லூசாக இருக்கும்மா நான் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வரேன் கொஞ்சம் பார்த்து தைத்து கொடுத்துருங்க சரிங்களா ஆ சரிங்க ஓகே ஓகேம்மா ம் தேங்க்ஸ்ங்க ம்